இப்போ வந்து இன்டர்நெட் டெக்னாலஜிலாம் ரொம்ப ஹை ஸ்பீடு ஹை டெக்னிக்காக சின்னக் குழந்தையிலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே யூஸ் பண்ணுறாங்க அதனால தமிழ் மொழியோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ யாரும் மேக்ஸிமம் வந்து தமிழ்ங்கிறது வந்து பேசிக்கிறதே இல்லை ஃபோனில் ஏதாவது சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ட இங்கிலீஷ் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்னா வாய்ஸ் ரெககனேஷன் மூலமாக சொல்லி அதை வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் வழியா ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க இப்போ தமிழ் மொழிங்கிறது வந்து அங்கேங்க பார்த்தா இன்டர்நெட்லேயும் சரி டெக்னாலஜி வளர்ச்சிலேயும் சரி ரேராக தான் பார்க்க முடியுது அதாவது ஒருத்தருக்கு விஷ் பண்ணனும் பர்த்டே விஷ் பண்ணனும் இல்லை ஆனிவசரி விஷ் பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கங்க்ராஜ்லேஷன் சொல்லணும் ஜாப் கிடச்சதுக்கு அப்படின்னா கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் க்வாட்ஸ் எழுதி வைக்கிறாங்களே தவிர இப்போ யாரும் வந்து தமிழ் வந்து இவ்வளோக்கா யூஸ் பண்ணுறதே இல்லை ஆனால் தமிழ்னு வர்றத பார்த்தீங்கன்னா மேபி ட டென்த்து ட்வெல்த்தோடய புக்கில் வந்து நம்ம தமிழ் மொழிய பற்றி அவங்க படிக்கிறதையும் பார்க்க எழுதுறதையும் பார்க்க முடியுது காலேஜ் லைஃப்க்குள்ள எண்ட்ரு ஆனதுக்கப்புறம் தமிழ்ங்கிற ஓ ஓ அது எழுதுறதோ படிக்கிறதோ இல்லாமையே போய்ச்சு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வேணுணா தமிழ் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் மாதிரி எழுதிட்ருக்காங்க இன்ஜினியரிங்லியும் இப்போ ரீசண்ட்டாக தான் வந்து ஃபஸ்ட் இயரில் தமிழோட தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட்டாக நீங்கள் எழுதணும் தாய்மொழி தமிழ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க இப்போ கொண்டு வந்ததுனால் என்னென்னா அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் டச்சில் இருக்குது முன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து தமிழ் வந்து காலேஜ் லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்க நிறையா பேர் தமிழ் பேச மறந்துடுறாங்க எல்லோரும் இங்கிலீஷும் இல்லாமல் தமிழும் இல்லாமல் தங்க்லீஷில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் டெக்னாலஜி வர வர தமிழோட பண்பாடும் என்னென்னனா கொறைஞ்சிக்கிட்டே இருக்குது அது வந்து தா முன்னாடிலாம் வாழ்த்து சொல்கிறதுன்னால தமிழில் தான் சொல்லுவாங்க இப்போ எல்லாம் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் வந்துடுச்சி அந்தமாரி நம்ம தமிழில் சொன்னாக்கூட அது இங்கிலீஷில் கன்வேர்ட் பண்ணி தான் விஷ் பண்ணுறாங்களே தவிர யாரும் நேரடியாக முன்னமாதிரி இங்கிலீஷில் பேசுகிறதோ விஷ் பண்ணுறதோ எதுவும் பண்ணமாட்டுறாங்க அதாவது வளர்ச்சி டெக்னாலஜி எல்லாம் வந்து நம்ம நல்லதுக்காகவும் நம்மளோடய லைஃப்பில் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்காக இருந்தாலும் அது நம்மளோடய பண்பாட்டையும் நம்மளோடய இதையும் வந்து சீரழிக்குது அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது தமிழ் மொழி வந்து வளர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி இனிமேல் கம் கம்பல்சரி தமிழ் சப்ஜெக்ட் வந்து எல்லா இயர்லேயும் எல்லா செம்லேயும் வைக்கணும் அதனால என்னென்னா தமிழோட வளர்ச்சி மேலும் மேலும் வந்து அதிகரித்து தமிழின் பண்பாடு குறையாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸி கொஞ்சம் விட்டுட்டு தமிழ்லையும் வந்து விஷ்ஷஸ் வாழ்த்துக்கள் எல்லாம் கைடிங் சிஸ்டம் முதக்கொண்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தமிழில் இருக்கிறத வந்து கட்டாயமாக்கணும்